இந்தியாவில் போக்குவரத்து முன்னாடிக்கினா இப்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்போலாம் வந்து மாட்டு வண்டியில் குதிரை வண்டிலெலாம் பயணம் செய்தாங்க இப்போ வந்து பேருந்து வசதிங்களெலாம் நல்லா இருக்குது அடுத்தபடியாக என்னன்னா இந்த கிராமத்து சைடெலாம் வந்து அதிகமான போக்குவரத்து வசதி இல்லை பிரச்சினைகள் என்னான்னா இங்கே அதிக போக்குவரத்து இல்லாததுனால மக்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து பயணம் செய்கிறாங்க பஸ் வசதி அப்புறமா இதுவாகுது அப்புறமா வெளிநாடு செல்பவர்கள் ப்ளைட்லையும் ட்ரெயினில் கப்பல் வ மூலமாக பயணம் செய்யறத்துக்கு ஈஸியாக இருக்குது அடுத்தபடி என்னான்னா என்னென்ன முன்னேற்றங்களெலாம் செய்திருக்குறாங்கன்னா இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து மக்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்புறம் அதை பார்த்தா அது சிட்டி சைடில் மட்டும்தான் இருக்குது ஒரு மீடியம் சிட்டியில் வந்து இந்த பயணம் வந்து கிடையாது அதனாலே ஸ்கூலு காலேஜு அப்புறம் ஒர்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமமா இருக்குது அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸில் டூ வீலரில் பயணம் செய்து அவங்க வேலைக்கு போகிறாங்க அதனாலே நமக்கு இன்னும் அதிகப்படியான பேருந்து வசதிகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும்